நாங்கள் காட்டில செடி வளர்த்துறேங்க செடிக்கு வந்து உரம் போ போடுறதுன்னா நாங்கள் மாட்டுச்சாணி காஞ்சதையவே நாங்கள் அதுவே ஒரமாக போட்டுடுவேங்க கத்தரிக்கா செடி வெண்டக்காய் செடி நிறைய வச்சிருக்குறேங்க கொத்தவரங்காய் அவரக்காய் செடி இது எல்லாமே வச்சிருக்குறேங்க நா செம்மண் தாங்க செம்மண்ணுக்கே செடி நல்லா வருங்க எங்கள் காட்டில செம்மண் தான் நாங்கள் செம்மண் காட்டில தான் செடி எல்லாம் போட்டிருக்குறோம் எங்கள் காட்டில நல்லா தான் வருதுங்க ஆனால் வந்து நாங்கள் இயற்கையாகவே சாணி காஞ்சது காஞ்சு பட அந்த எருவவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் கடையிலலாம் போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் மருந்து அடிக்கிறதில்லைங்க இயற்கை இதே நாங்கள் போட்டுக்கிறோங்க காட்டுக்கு